நம் சிக்ஸ்த் படிக்கும் போது ஒரு டிராயிங் பண்ணேன் ட்ராயிங் காம்பட்டேஷன் எங்கள் ஸ்கூலில் வச்சாங்க அதில் வந்துட்டு தலைவர்களோடய தலைவர்களை தான் அதை வரைய சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்துட்டு குடியரசு தினம் நான் வந்துட்டு காந்தியடிகளை வரைஞ்சேன் அந்த காந்தியடிகளை வரைஞ்சப்போ பார்க்க எனக்கு பார்க்க என்னமோ கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு கா நல்லா இல்லாத மாதிரி இருக்கவும் சரி ஓகே நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்காது போல அப்படின்னு நினச்சிட்டேன் அப்பறமேட்டுக்கு அதுக்கு நான் கலரும் பண்ணலை வெறும் பென்சில் அவுட்டிங்கில் மட்டுமே வரைஞ்சேன் அப்படி இருக்கவும் சரி ஓகே நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்பறமேட்டுக்கு ஸ்கூலில் ப்ரைஸ் கொடுக்கும்போது என்னோட டிராயிங்கில் காம்படீஷனில் என்னோடதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருக்கறப்போ தான் நான் இதோடய ஆழமான அர்த்தத்தையே உணர்ந்தேன் அது அப்பறமேட்டுக்கு ஒன் டைம் இயற்கையை பற்றி வரைய சொன்னாங்க அந்த இயற்கையை பற்றி வரைய சொல்லும்போது நானும் வரைஞ்சேன் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ஆனால் அது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதா நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு இருக்கப்போதான் ஓகே நம்மளுக்கு என்ன ஆக போகுதுனு தெரில அப்படி சொல்லிட்டு சொன்னேன் அப்றம் ட்ராயிங் அந்த இயற்கையை பற்றி வரைகிறதும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக இருக்கவும் சரி ஓகே அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சி நான் என்ன நினச்சிட்டேன்னா என்னை விட அழகாக இன்னும் நிறைய பேர் வரைவாங்க நம்மளோட டிராயிங்லாம் எங்கே செலக்ட் ஆக போகுது நம்ம எப்படி ப்ரைஸ் வாங்க போகிறோம் அப்படிலா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்புறந்தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே நம்மளோட ட்ராயிங் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கும் ஒன்று வரைய தெரியும் அதில் வந்துட்டு நான் மா எல்லா விலங்குகளையும் நான் மென்ஷன் பண்ணேன் அதனாலயே எனக்கு ப்ரைஸ் கிடச்சிடிச்சி அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதோடய ஆழமான அர்த்தத்தை ஏன்னா நம்மளோட தேசிய விலங்கு பறவை எல்லாமே நான் மென்ஷன் பண்ணேன் நம்ம இந்தியாவில் எந்த என்ன நம்ம சுச்சிவேஷனில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணேன் இதுதான் நான் வரைஞ்சதில் ஆழமான அர்த்தத்தையும் உணர்ந்தேன் அது ஆனால் அது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல இந்த ரெண்டு இதுவுமே லாஸ்டாகதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான்